நாங்களும் கோழித் தீவனம் சோளம் கம்பு கேழ்வரகு அரிசி போன்றவற்றை கோதுமை இது மாதிரி சோயா பீன்ஸு கேழ்வரகு அது எது சாப்பிடுதோ விரும்பி அதை எல்லாமே போட்டுட்டுதான்ங்க இருக்கோம் பெருசாக ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லைங்க அதுவும் சுமாரான லாபம் கிடைக்கும் ஆள் வெச்சு பார்க்குறதும் கஷ்டந்தான் நாங்களாகவும் பராமரிக்கிறது சிரமமாக தான்ங்க இருக்குது மழைகாலம் வந்தால் பெரிய கஷ்டகாலமாக இருக்குதுங்க